முக்கியமான பேச்சு வழக்குகள் தமிழ் வேலை கல்வி நோக்கங்களுக்காக மக்கள் அதிகமாக மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது ம் கர்நாடகா ஆந்திரா இவர்கள் வந்து இடம் பெயர்ந்து தொழில் செய்வதற்காக செல்லும்பொழுது அங்குள்ள தெலுங்கு கன்னடா கர்நாடகாவை கற்று கொடுக்குறார்கள் அந்த மொழியில் கற்றுக்கொண்டதனால் தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடிகிறது இருந்தாலும் தமிழோடைய தாய் மொழியை பேசுவது பெருமையாக நினைக்கிறார்கள் ஆனாலும் மும்மொழியாக ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு இதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்